இப்போது உள்ள காலத்தில் வந்து மொபைலில் வரத்தும் சரி செய்தியில் பார்க்குறதும் சரி செய்தித்தாளில் வரத்தும் சரி எதுவுமே வந்து நூறு சதவீதத்துக்கு ஒரு ஐம்பது சதவீதம்தான் வந்து சரியாக இருக்குது மீதம் உள்ள ஐம்பது சதவீதம் வந்து எல்லாமே பொய்யாக இருக்குது அவங்களுடைய கற்பனை கதையைதான் கொண்டு வராங்களே தவிர எதுவுமே வந்து துல்லியமாக யாருமே இந்த இந்த காலக்கட்டத்தில் யாருமே வந்து துல்லியமாக எதுமே கொண்டு வர அனுப்புறதில்லை எல்லாமே வந்து பாதி உண்மைன்னா பாதி பொய் இருக்குது